ஹலோ நான் விஷ்வாவோடய அம்மா பேசுகிறேன் ஆ நீங்கள் அவங்களுடைய சையின்ஸ் சாரா ம் எங்கள் பையன் ஸ்கூலில் படிக்கிறானா

யூனிட் டெஸ்ட்டில் அவன் எவ்வளோ மார்க்கு டொண்ட்டியா இல்லையே அந்த அளவுக்கெல்லாம் வர வாய்ப்பில்லையே இல்லை வீட்லயெல்லாம் நல்லா இல்லை வீட்டிலயெல்லாம் நல்லா படிக்கிறான் இது டியூசன்லாம் போகிறான் தெரியல மேம் தெரியல சார் நீங்கள் தான் ஏதோ பார்த்து சொல்லணும் சரிங்க சார் செக் பண்ணுறதுனால தான் சார் இப்போ ஃபோன் பண்ணி கேக்கிறேன் அவன் ஸ்கூலில் எப்படில்லாம் இருக்கான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரெண்ட்ஸ் கூட எதா ஜாலியாக இருக்க டைமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறானா அது என்ன ப்ராப்ளம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லியாவது கேட்க சொல்லலாம்ல சரிங்க சார் அதுதான் நான் செக் பண்ணல

வீட்ல இருந்தால் வீட்டில் இருந்தால் பசங்க கூட சுற்றுவானுங்க இல்லை இல்லைங்க சார் அவனேதான் போவான்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சொல்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் சார் தெரியும் எனக்கு யூனிட் டெஸ்ட்டில் அவன் கம்மி மார்க்குன்னு இல்லை சார் அவன் எதுவும் சொல்லவே இல்லை ரிப்போர்ட் கார்ட் எதுவுமே தரவும் இல்லை இல்லை சார் நான் எங்கேயும் போகல வீட்டில் தான் சார் இருந்தேன்